ஹலோ தமிழ்க்கனி காய்கறி கடையா எனக்கு வந்து காய்கறியெலாம் வேணும் உங்க கடையில் ஃப்ரெஷாக காய்கறி ஏதா கிடைக்குமா எல்லா காய்கறியும் ஃப்ரெஷாக இருக்குமாம்மா உங்கள் கடை எந்த ஏரியாவில் இருக்குது உங்கள் கடை எந்த ஏரியவிலம்மா இருக்குது ஓ அந்த ஏரியாவிலதான் இருக்கீங்களா நான் அங்கேயிருந்து கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்டில்தான் இருக்கேன் நான் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டிருக்கேன் என்னால் வந்து நேர்லலாம் வந்து காய்கறி வாங்க முடியாது நீங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணுறிங்களா உங்கள் காய்கறியெலாம் நல்ல ஃப்ரெஷாக கிடைக்குமா என்னென்ன காய்கறியெலாம் ஃப்ரெஷாக இருக்கும் அது காய்கறியோடய ரேட்டெலாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு கிலோ தக்காளி வந்து உங்கள் கடையில் எவ்வளோ ரேட்டுங்க ஐம்பது ரூவாயா சரி ஓகே நான் சொல்கிறேன் லிஸ்ட்டை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நான் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணறனால நான் வந்து எனக்கு ஆறு மணிக்குதான் நான் வீட்டுக்கு போவேன் நீங்கள் வந்து ஆ அஞ்சு டூ ஆறு மணிக்குள்ளே எனக்கு டோர் டெலிவரி பண்ணி விடறீங்களா ஆ அட்ரெஸ் வந்து அட்ரெஸ் அட்ரெஸ் உங்களுக்கு வேணுமா நீங்கள் வருவீங்களா இல்லை உங்கள் மார்க்கெட்லேருந்து கடைலிருந்து வேறு யாரையாச்சும் அனுப்புவீங்களா சரி ஓகே ஆ ஓகே ஆ ஆ நான் எனக்கு வந்து நா நாமக்கல் ஹலோ ஹலோ எனக்கு வந்து ஆ நாமக்கல் தில்லைபுரம் செகெண்ட் ஸ்ட்ரீட் ஓகேவா ஆ எனக்கு வந்து தக்கா ஆ ஓகே நீங்கள் அஞ்சுலேந்து ஆறு மணிக்குள்ளே இல்லை ஆறரைக்குள்ள நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு டோர் டெலிவரி பண்ணலாம் ம் ஆ நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்களா ஆ தக்காளி ஒரு கிலோ அப்புறோம் வந்து பீன்ஸ் அரை கிலோ ம் வெங்காயம் ஒரு கிலோ ஆ அப்புறோம் வந்து உருளைக்கெழங்கு சரி ஓகே மேம் நான் ஓகே ஓகேம்மா நான் அனுப்பி ஒன்று வாட்ஸ்ஸப் பண்ணுறேன் நீங்கள் ஆறு அஞ்சிலேருந்து ஆரறைக்குள்ள எனக்கு டோர் டெலிவரி பண்ணுங்க ஆ ஓகே சரிங்க